இதுக்கு என்ன சார் சொல்கிறது நானு தீபாவளி வந்து ஒரு நாளில் வரும் மறு நாள் ஒரு நாளில் போய் தீபாவளி வெடிச்சி சந்தோசமாக எல்லோரும் இருப்போம் மறுநாள் பெருநாள் நல்ல பொங்கல் நாள் வரும் மறு பொங்கலுக்கு வந்து நாலு நாள் நல்ல விசேஷமா இருக்கும் முதல்ல போகி பண்டிகைனு ஒன்று வரும் அன்றைக்கு எங்களுக்காக பெரியவங்கள்லாம் செத்துப்போனதுக்காக நல்லா ஆக்கி விரதமாதிரி இருப்போம் மறுநாள் சூரியன் பொங்கல்னு வரும் சூரியன் பொங்கலுக்கு மா போய் நல்லா மழை பெய்யணும் நல்லது செய்யணும் சூரியனை வேண்டிக்கிட்டு நல்லா ஆக்கி பொங்கல் வச்சு படைச்சு விரதம் இருப்போம் மறுநாள் மாட்டு திருநாள் மாட்டு பொங்கல் மாட்டு பொங்கலுக்கு எங்களுக்காக உழைக்கிற தெய்வத்துக்கு மாட்டுக்கு நல்லா சாப்பாடு உணவுகள்லாம் வைக்கப்புல்லு தீவனங்கள்லாம் நல்லா தீனி கொடுத்து அன்றைக்கு நல்லா வ சந்தோஷமாக அத வச்சுருப்போம் மற்ற மறுநாள் கருநாள்னு ஒன்று வரும் அன்றைக்கு ஊரில் எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம் சந்தோஷன்னா பிள்ளைங்க எல்லாம் விளையாடும் கோவிலில் போய் நல்லா விளையாடுங்க ரிக்கா டான்ஸ் அது இது மாதிரி சட்டி உடைகிறது கால் ஆட்டம் அது இதுனு நிறையா கொண்டாடுவோம் இதில் தாங்க எங்களுக்கு முக்கியமான திருநாள் மாதிரி கொஞ்சம் சந்தோஷமாக கொண்டாடுறது மாட்டு பொங்கல் தாங்க எங்களுக்கு அதில் நல்ல முக்கியமாக பிள்ளைங்க எல்லாம் அங்கே அங்கே போனப்போ கட்டிக்கொடுத்த பிள்ளைங்களோட வருவாங்க வீட்டுக்கு தேடிகிட்டு வீட்டுக்கு வருங்க அப்போ அன்றைக்கு எல்லோரும் சந்தோஷமாக நாங்கல்லாம் பிள்ளைங்களோடு நிம்மதியாக இருப்போம் சந்தோஷம்னு சொன்னால் அதாங்க கொண்டாட கொண்டாட கூடிய பண்டிகை பொங்கல்தாங்க பொங்கல் பண்டிகைக்கு நல்லா சந்தோஷமாக இருப்போம்